இப்போது புதுசாக ஒரு விவசாயத்துக்கு வந்து நம்ப இப்போது கரண்ட் எப்போது தேவைப்படுன்னா இப்போது போயிட்டு நம்ப கவர்மெண்டில் எழுதிக் கொடுத்து இப்போ ஈபி ஆஃபிஸ்லேருந்து அப்ரூவல் வாங்கணும் இப்போது அதுக்கு கரண்ட் பில்லை பார்த்தோன்னா கரண்ட் பில்லுலாம் எதுவும் கிடையாது விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃப்ரீ தான் இப்போது அதுக்கு வந்து இப்போது நம்ம அந்த கரண்ட் பில் கட்டுறதுக்கு புதுசாக சார்ஜர் இது மட்டும் கொஞ்சம் காசு கட்டணும் மற்றபடி எதுவும் இல்லை கரண்ட் இப்போதைக்கி வந்து போர் இல்லாமல் வந்து எந்த ஒரு விவசாயமுமில்லை ஏன்னால் மழை இல்லாததுனால் இப்போது போர் போட்டுதான் பண்ணுவாங்க அது கரண்ட் அவசியம் ரொம்ப அது முக்கியமானது